நான் வந்து எனக்கு வந்து ட்ரை வ லாங் ட்ரைவ் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதனால எப்போ டூர் போணும்னாலுமே மொதல் ஆளாக நான் கிளம்பிடுவேன் எங்கேனாலும் மொதல் ஆளாக நான் டூர் போகிறோம் ப்ளான் பண்றோம் அப்படினா முதல்ல கிளம்புற ஆள் நானாகதான் இருப்பேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த டூர் போயிட்டு வரது ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு விரும்புகிற இடம் வந்து பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு அந்த சதுப்பு நிலக்காடு நம்ம மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது அந்த காட்டில் வந்து போகணும் போட்டில் போகணும் அப்படின்னு நான் ரொம்ப நினப்பேன் அந்த வாய்ப்பெலாம் நமக்கு எப்போதான் கிடைக்கும் இந்த சதுப்பு நிலக்காடு அது வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அந்த இடம்லாம் போய் பார்க்குறதுக்குரிய அமைப்பு நமக்கு எப்போதான் பகவான் விடுவான் அப்படின்னு சொல்லி நினப்பேன் ஏன்னா அந்த இடம்லாம் வந்து நம்ம பார்க்கணும்ல கண்டிப்பாக அது மாதிரி அமேசான் காட்டுக்கும் போயிட்டு வரணுங்கிறது ஒரு ஆசை ஒரு ட்ரிப்பாவது அங்கே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஓ சொந்தக்காரங்கள்லாம் கூட்டிகிட்டு எப்பயுமே எல்லா பக்கமும் போகிறத்துக்கு ஆசைதான் ஆனால் பணம் அமௌண்ட் வசதி வேணுமில்ல அந்தளவு வசதி இல்லை அதனால வந்து சுற்றுலா தலம் அப்படினாவே நான் வந்து பிச்சாவரம் காடு கன்னியாகுமரி எல்லா பக்கமும் எனக்கு போக ரொம்ப பிடிக்கும் டூர் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் கூட கூட்டிகிட்டு போகிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும்